ஆமாம்ங்க நீங்கள் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் எங்கேருந்து எங்கே போகிறீங்க ஓகே ஓகே மேம் எத்தனை மெம்பர்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா எத்தனை மெம்பர்ஸ் எங்கே டைமு ஆ ஓகே மேம் ம் டோட்டலாக ஃபைவ் டேஸுங்களா இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபைவ் ஹலோ ஆ கேட்குது மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் ஃபைவ் டேஸில் போய்ட்டு வந்துட முடியும்ங்களா ஒரு ஒரு டென் டேஸ்ஸாவது ஆகும் மேம் நீங்கள் போகிறத்துக்கு ஆ ஆ கவர் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ்ஸாவது ஆகும் டேட்டு எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன் எல்லா எல்லா டீட்டெய்ல்ஸும் ஆமாம் ஓகே ஓகே மேம் ஒரு டென் டேஸ்ஸு ப்ளான் பண்ணிக்கங்க மேம் ஃபைவ் டேஸுனா நீங்கள் உங்களுக்கு டிராவல்லையே சரி ஆகிடும் ம் அதனால ஒரு டென் டேஸ் ப்ளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் நாங்களே ரூம்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஓகேன்னா நாங்களே ரூம்மு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் மேம் ஆ ஓகே

ஒரு த்ரீ டேஸ் ஆகும் மேம் ஊட்டி ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் போகிறத்துக்கு சுற்றிப் பார்க்குறத்துக்கு ஏன்னா நிறைய ப்ளேஸ் இருக்குது அதனால் ஒரு த்ரீ டேஸ்ஸாவது ஆகும் மினிமம் த்ரீ டேஸ்ஸாவது ஆகும் ம் ஆ ஓகே ம் நீங்கள் ஃபி ஒரு ஃபிஃப்ட்டீன் மெம்பர்ஸுன்னு சொன்னீங்களா வருது வர்றது ஆ ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஆகும் மேம் ஆ இல்லை இல்லை மேம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்ட்டீன் மெம்பர்ஸ்ஸு ஃபேம்லி சேர்ந்து தானே போகணும் அதனால இந்த வேன்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல டெம்ப்போ வேன் மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்குறோம் மேம் பஸ்ஸுன்னா உங்களுக்கு ரொம்ப நிறையா இடம் இருக்கும் ஆனால் வந்து ஃபிஃப்ட்டீன் மெம்பர்ஸ் தானே சொல்கிறீங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவுன்னா பஸ்ஸு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபிஃப்ட்டீன்ங்கிறதுனால ஒரு உங்களுக்கு டெம்ப்போ வேனே ஓகே தான் மேம் கரெக்டாக இருக்கும் ஆ உங்களுக்கு ம் அது பேசிக்கலாம் மேம் என்னென்னு பேசிக்கலாம் நீங்கள் நேராக வந்து பா பாருங்கள் ஃபேம்லிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கம்மி பண்ணித்தர்றேன் மேம் பார்த்துக்கலாம் இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பண்ணித்தர மாதிரி நாங்கள் இது பண்ணிக்கிறோம் மேம் ம் நீங்கள் என்ன இது பண்ணி ப்ரிஃபேர் பண்ணுறீங்களோ அதுதான்

ஆ ஓகே பேசிவிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அமௌண்ட் வந்து நான் கம்மி பண்ணித்தர்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணித்தர்றேன் மேம்

ஆ ஓகே ம் புரியுது மேம் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் புக் பண்ணுறாங்க அதனால் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை நீங்கள் வேணுனா கேட்டுக்குங்க வெளியில் நான் அதுமாதிரி அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்குறேன் மேம் ம் ஆ ஓகே ஓகே சரி மேம் நாங்கள் அதுமாதிரியே அரேஞ்ச் பண்ணித்தர்றோம் மேம் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்ல நாங்கள் பண்ணித்தர்றோம் ம் ம் ம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ